இப்போ எங்கள் பக்கம் பார்த்தேன் அப்படின்னா வந்து காக்கா கத்துனுச்சின்னா அன்னைக்கு சொந்தக்காரங்க வராங்க ஒரு ஐதீகம் மாதிரி இது மூடநம்பிக்கையாகவும் இருக்கு ஆனால் இது ஒரு சில மணி நேரத்தில் வந்து உண்மையாகவும் நடந்துயிருக்கு நம்ம ஊர் பக்கம் எல்லாருமே வந்து எதாவது ஒரு தேவைகள் வச்சிருக்காங்க இந்த திடீன்னு அன்னைக்கு வந்து காகம் கரையிதுன்னா இன்னிக்கு நம்ம சொந்தக்காரவங்க வீட்டுக்கு யாரோ ஒரு விருந்தாளி வராங்க அப்படின் சொல்லுவாங்க அதே மாதிரி விருந்து பூச்சின்னு ஒன்று சொல்லுவாங்க புதுசாக கல்யாணம் ஆனவங்க இல்லை நம்மளுக்கு யாராவது விருந்து வைக்கிணும் நம்ம யாருக்காவது விருந்து வைக்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விருந்து பூச்சி ஒரே இது ரெண்டுமே நம்ம பக்கம் வந்து அதிகமாக கடைப்பிடிக்கிற வந்து மூடநம்பிக்கைகளில் ஒன்னாகவே சொல்லலாம் இந்த காகம் கரஞ்சா கண்டிப்பாக இன்னிக்கு யாராவது ஒருத்தவங்க வருவாங்க அப்படின் அது உண்மையாக கூட நடந்துயிருக்கு இப்போ எங்கள் வீட்லலாம் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாம திடீர்ன்னு காகம் கரையும் அப்போ மாமாலாம் அம்மாவோட அண்ணலாம் ஊர்லந்து திடீர்ன்னு வருவாங்க ஆனா வரேன்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க இது வரப்போ அந்துப் ஒரு மூடநம்பிக்கையாவாக இருந்தாலுமே சில நேரத்தில் வந்து உண்மையாக இருக்கும் அது மாதிரி விருந்து பூச்சியும் அப்படின் பார்த்தாலுமே அதில் உண்மையாகவும் அந்த விருந்து பூச்சி வரப்போ இப்போ ரீசெண்டாக மாமா பையனுக்கு கல்யாணம் ஆய்டுச்சோ அப்போ அவங்க வர அப்போயே அது உண்மையிலே அந்த விருந்து பூச்சி நம்ம வீட்டுக்கு வந்து இருந்துச்சு சில நம்பிக்கைகள் வந்து மூடநம்பிக்கைகள் இருந்தாலும் அது நடக்கறப்போ இது உண்மையோ அப்படிங்கிற இதுவும் இருக்கு பட் இருந்தாலும் அது இ உண்மை இல்லை அவங்க வரதை வச்சி அது கரையிதா இல்லை அதனால அது வருதா என்னென் சம்மந்தமாக மற்ற மற்ற நேரத்தில் நோட்டீஸ் பண்ணி பார்த்தாலும் அந்த மாதிரி கூட நம்மளுக்கு தெரிய மாட்டேங்கிது வீட்டில் அம்மா தம்பி அம்மா அப்பா அப்படிலாம் பார்ப்பாங்க ஆனா நான் எதுவும் அதுலாம் மூடநம்பிக்கைகள் அவ்வளோவா இது பண்ணுறது கிடையாது அவங்களா வராங்க போனா போறாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நம்ம இருந்துட்யிருக்கோம் அது இந்த காக்கா விஷியம் வந்து நம்ம ஊர் பக்கத்தில் வந்து ரொம்ப அதிகமாகவே நம்பப்படுது